பதினொன்னு எட்டு ரெண்டாயிரத்து அஞ்சு எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்து அஞ்சு இருபத்து நாலு அஞ்சு ரெண்டாயித்து நாலு பத்தொம்போது எட்டு ஆயிரத்தி தொளாயித்து எழுபத்தி எட்டு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபது